எழுதற செயல்முறை வந்து எப்படிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் ஃபுல்லாக உன் மைண்டில் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டார்டிங் எப்படி கொண்டு போகணும் அதாவது என்னென்ன கதாபாத்திரங்கள் வந்து இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி டயப் டாபிக் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் யோஸ்சிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு முன்னுரை ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலருந்து எழுதுவேன் அவுட்லைன் ஓரு ட்ராஃப்ட்டு ரிட்டர்ன் செய்து அதுட்லீஸ்டு அவுட்லைன் ஃபர்ஸ்ட் ஒரு கதையோட சுருக்கம் ஃபர்ஸ்ட்டு எழுதிவிட்டு அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் எப்படி எல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓரு அவுட்லைன் எழுதுவேன் முதல் ட்ராஃப்ட்டு எத்தனைமுறை எழுதுவன் ஒரு ட்ராஃப்ட் எழுதும்போது அது எத்தனை டைம் வேணாலும் ஏறலாம் அதாவது அவங்க மனசுக்கு திருப்தி ஆகர வரைக்கும் ஒருத்தர் வந்து அந்த கதையை எழுதிகிட்டேதான் இருப்பாங்க அந்த ட்ராஃப்ட் போய்கிட்டே தான் இருக்கும் எப்போ அவங்க மனசுக்கு வந்து திருப்தி ஆகுதோ அப்போ வரைக்கும் அவங்க எழுதிகிட்டே தான் இருப்பாங்க எங் என் எழுத்தை யார் சரிபார்ப்போம் அப்படின்னு நினப்பன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வந்து என்ன வந்து ரொம்ப புரிச்சிக்கிட்டவங்க அவங்க தான் வந்து சரி பார்க்கணும் நினப்பேன் ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு உண்மையான அறிவுரையும் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க அதை வச்சு நம்ப திருத்திக்கலாம் இல்லைன்ன ஒரு பொதுமக்கள் அதாவது ஒரு காமனான ஒரு பர்சன் நல்லா ஸ்டோரீஸ் ரைட்டிங்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து என்ன சஜ்ஜஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எழுதும்போது யாருடைய அறிவுரையை கேட்பீங்க அப்படின்னு கேட்டுருக்கிங்க அப்படின்னு கேட்கறது வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாரிருக்கும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மெம்பெர்ஸ் கிட்ட கன்சல் பண்ணணும் அதாவது எந்தமாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு கன்சல் பண்ணும்போதுதான் அந்த கதையோட உள்நோக்கமே நமக்கு தெரியும் ஓ இப்படி கொண்டு போனால் இவங்களுக்கு அது பிடிக்குமா அப்படிங்குறமாரி அவங்களுக்கு தோணணும் அப்போ டிஃப்ரெண்ட் கைன்ட்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் அவங்ககிட்ட வந்து சஜ்ஜஷன் கேட்கணும் ஏன்னா அப்போதான் வந்து ஒரு கதையை வந்து நம்ம நல்லபடியாக வந்து கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போனால்தான் என்னாகும் அப்படின்னா கதையை எழுதறவங்களுக்கும் நமக்கு பிடிக்கும் அந்த கதையை படிக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் ஒரு கதையை வந்து அவுட்லைன் ஃபர்ஸ்டு சுருக்கம் எழுதிக்கணும் சுருக்கம் வந்து அந்த கதை ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேர்க்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறந்தான் கதை எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா எந்த கதையும் ஓகே இல்லாதப்போ நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிச்சால் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்போ வந்து ஒரு அவுட்லைன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எதுக்காருந்தாலுமே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜ்ஜஷன் கேட்கலாம் இல்லை கூட வேலை பார்க்குற கொலிக்ஸ்கிட்ட சஜ்ஜஷன் கேட்லாம் இல்லை கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சஜ்ஜஷன் கேட்கலாம் அவங்களோட சஜ்ஜஷன் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கதையை எழுதறதுக்கு